என்னுடைய பேரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வெச்சிருக்காங்க அம்மா வந்து இப்போ டீச்சராக வேலை செய்கிறாங்க அப்பா வந்து விவசாயியாக தான் இருக்கார் அம்மா வந்து சின்ன வயசில் இருந்தே எங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வெச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வெச்சிருக்காங்க அம்மா அவங்க வந்து நாலு வருஷமா வந்து சேலரியே இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு போய் அவங்கக்கிட்டே இருக்கிற எல்லா நகையுமே வெச்சு எங்களை படிக்க வெச்சாங்க அப்பாவும் அப்பாவுடைய ஒரே ஒரு சம்பளத்தை வெச்சி தான் நான் அக்கா ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஸ்கூல் திருவண்ணாமலையில் இருக்கிற பெரிய ஸ்கூலில் நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் நான் சொல்வேன் அவ அவங்கக்கிட்டே என்னை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேருங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு என்னை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பேன் எங்கள் அப்பா சொல்வாரு அதுக்கு என் பொண்ணு வந்து படித்தா இங்க்லீஷ் மீடியத்தில் மட்டுந்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் எங்கள் அப்பாவுடைய அது பெரிய ஒரு ஆசை நானும் எங்கள் அக்கா ரெண்டு பேருமே இங்க்லீஷ் மீடியத்தில் மட்டுந்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நான் நினைப்பேன் தமிழ் மீடியத்துக்கும் இங்க்லீஷ் மீடியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தா நமக்கு லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கிடைக்கும் நம்ம ஜாலியாக நம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் இப்போ இங்க்லீஷ் மீடியத்தில் படிக்கிறதால் ரொம்ப கஷ்டம் இங்க்லீஷ் பேச சொல்வாங்க இங்க்லீஷ் படிக்க சொல்வாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால் நான் வந்து வீட்டில் அழுவேன் என்னை தமிழ் மீடியத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன் பட் ஆனால் அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க இல்லை நீ இங்க்லீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு என்னை இட்டுனு வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க நான் படித்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தனா மவுண்ட் செண்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் திருவண்ணாமலை அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல்லு அது வந்து சிஸ்டர்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுற ஸ்கூலு சிஸ்டர்ஸ் மெயின்டெயின் பண்ணுறதுனாவே இங்க்லீஷ் வந்து கம்பல்சரியா பேசணும் அந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் எனக்கு இப்போது வந்து இங்க்லீஷ் இங்க்லீஷ் நல்லா பேசுவேன் இங்க்லீஷ் நல்லாவும் படிப்பேன் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு தெரியலை இங்க்லீஷ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியலை பட் ஆனால் நான் காலேஜ் வந்த பிறகு தான் தெரியுது நம்ம அப் அப்பா அம்மா ஏன் நம்மளை இங்க்லீஷ் மீடியத்தில் படிக்க வெச்சாங்க அப்படின்றது வந்து நம் என்னுடைய காலேஜ் நான் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு அதோடைய நன்மைகள் வந்து எனக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு எப்படின்னு பார்த்தோன்னா இப்போது காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு அங்கே வந்து நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து நிறைய டிஸ்ட்ரிக் நிறைய ஸ்டேட்லேருந்து அங்கே எங்கெங்கேயோ இருந்துலாம் வந்து அந்த காலேஜில் படிப்பாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்க்லீஷ் படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசில் இருந்தே தமிழ் மீடியம் படித்ததால அவங்களுக்கு வந்து இங்க்லீஷ் பேசவும் படிக்கவும் வராது பட் ஆனால் என்னுடைய அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை இங்க்லீஷ் மீடியத்தில் படிக்க வைச்சதுனால மட்டுந்தான் என்னால் அங்கே போய்ட்டு வாழ முடிஞ்சுச்சு இங்க்லீஷ் பேசவும் இங்க்லீஷ் படிக்கவும் முடிஞ்சுச்சு இப்போ அங்கே இருக்கிற பசங்க மத்தியில் நான் வந்து ஒரு லீடராக இருக்கேன் ஏன்னா எனக்கு இங்க்லீஷ் பேச தெரியும் இங்க்லீஷ் படிக்க தெரியும் அப்படின்றதால வந்து என்னை வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் லீடராகவும் செக்ரட்டரி ஆகவும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க காலேஜில் இப்போ காலேஜில் எதுனா ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்றதுக்கு எம்சி பண்ணணுன்னாலும் என்னைதான் கூப்பிடுவாங்க எங்கள் காலேஜில் இப்போ வந்து என்னை எங்கே இங்க்லீஷ் பேச சொன்னாலும் நான் தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் பேசவும் படிக்கவும் செய்வேன் அதுக்கு வந்து அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தன்னா எங்கள் என்னுடைய அப்பா அம்மா மட்டுந்தான் ஏ எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா அவள் வந்து சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறா அதுவும் எங்கள் அப்பா அம்மாவால மட்டும் மட்டும் தான் காலேஜ்லேயும் நான் கேட்டேன் காலேஜ்லேயும் என் ஸ்கூல் தான் அவ்வளவு ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வெச்சீங்க அட்லீஸ்ட் காலேஜ் ஆச்சும் என்னை கவர்மெண்ட் காலேஜில் சேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க இல்லை ஸ்கூல் பன்னெண்டு வருஷம் ஸ்கூலே உன்னை இங்க்லீஷ் மீடியத்தில் படிக்க வெச்சிட்டோம் அவ்வளோ ஃபீஸ் கட்டி காலேஜ் மூணு வருஷம் தானே நாங்கள் படிக்க வெச்சிக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க காலேஜ் மூணு வருஷமும் அவ்வளவு ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வெச்சாங்க அப்படி படிக்க வெச்சதாலதான் இப்போ நாங்கள் இப்போ நல்ல ஒரு லெவலில் இருக்கோம் இந்த ஒரு நல்ல லெவலுக்கு நாங்கள் வர்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அவங்க நினைச்சிருந்தா எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வெச்சிருந்துருக்கலாம் இல்லை அப்போ இருந்த எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் என்னை படிக்காமல் கூட விட்ருக்கலாம் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கலாம் பட் ஆனால் அவங்க அதை பண்ணல நான் லைஃப்பில் மேலே வரணும் அப்படின்றதுக்காக வந்து அவுங்க அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வெச்சாங்க எங்கள் அம்மாவுடைய கழுத்தில் இருந்த தாலிலாம் வெச்சு அவங்க படிக்க வெச்சாங்க என்னை என் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாரு அவர் வந்து நைட்டு பகல் ஃபுல்லாக அந்த கழினிக்கு தண்ணி எறைச்சி அவர் என்னை படிக்க வெச்சாரு அந்த அவர் நைட் டைமில் போகும்போது அந்த கழினில வந்து பாம்பு பாம்பு சில விஷ பூச்சிகள்லாம் கூட கடிக்க வாய்ப்பு இருக்குது அவர் அதெல்லாம் எதுவுமே பார்த்துக்காம பொருட்படுத்திக்காமல் அவர் போவார் எங்களுக்காக அவர் அந்த நடு நைட்டுலயே எழுந்து கழினிக்கு போய்ட்டு தண்ணி பாய்ப்பார் செடிகளுக்கு அப்புறம் வந்து நிறைய வேலைகள் இந்த கல் உடைக்குற வேலை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அப்போ நிறைய போவார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நானும் ஒரு டென்த்து படிக்கும்போது அப்படின்னு பார்த்திங்கனாதான் அம்மாவுக்கு வந்து சேல்ரி கெடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே அம்மா சேலரியே இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க அப்புறம் நான் டென்த்து படிக்கும்போது சேல்ரி வந்துச்சு அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் வந்து சேல்ரி இல்லாமல் தான் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க அதுக்காக சேர்த்து எல்லா பலனாகவும் இப்போ நான் டென்த்து படிக்கும்போது கடைச்சிச்சு அம்மாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பரவாயில்லை நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆனோம் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரையாவது ஒருத்தங்க டிப்பன் பண்ணி அவங்க எதுனா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பாத்திருந்தோம் நாங்கள் அந்த நிலமைல இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லோருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் உமன் ஸ்கூலில் படிக்கும்போது கூட எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப உதவியாவும் இருந்துச்சு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பேருமே பொண்ணுதான் அப்படி பொண்ணுதான் அப்படின்றதால வந்து எல்லோரும் சொல்வாங்க உனக்கு பையன் இல்லை எதுனா ஒரு பிரச்சனைனா யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதனாலேயே சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா எங்கள் ரெண்டு பேரையுமே ஒரு பையனுக்கு இருக்கிற எல்லா தைரியத்தையும் திறமையும் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்து ரொம்ப தைரியமாக வளர்த்திருக்காங்க இப்போ எங்கிட்ட காசு கொடுத்து நீ அமெரிக்காவுக்கு போ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு போக தெரியும் அந்த தைரியத்தை எங்கள் அம்மா அப்பா எனக்குள்ளே கொடுத்துருக்காங்க எங்கள் அக்காவும் அடுத்த மாதம் சிங்கப்பூர் போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லோத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மட்டுந்தான் வேறு யாரையுமே நான் சொல்ல முடியாது அவங்க மனது வைக்கலைனா நானும் எங்கள் அக்காவும் இந்த நிலமைல இருக்கவே முடியாது இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு கட்டணும் அது மட்டுந்தான் எங்களுடைய குறிக்கோளாகவும் கோலாகவும் இருக்குது என்னுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மாவை ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் நிற்க வெச்சு அவங்களை அழகுப்படுத்தி பார்க்கணும் அவங்க வந்து என்னை குறித்து அவங்க பெருமைப்படணும் இதுமாதிரி ஒரு பெண் ஒரு பொண்ணை பெற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பெருமைப்படணும் அதன்படி நான் பண்ணணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை நான் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளே பண்ணியிருக்காரு எனக்கு அப்ளே பண்ணியிருக்காரு நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்காக நான் நல்லா படித்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் ஆகி எங்கள் குடும்பத்தோடைய கனவு வீடு கட்டணுன்ற கனவை நான் நெறைவேத்துவேன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அக்காவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அவள் நல்லா செட்டில் ஆகணும் அப்புறம் இப்போது பார்த்தீங்கனா இப்போ பார்த்தோன்னா அப்பா வந்து வீட்டில் வேலை இல்லாமல் தனியாக தான் இருக்கார் அம்மா மட்டுந்தான் வேலைக்கு போய்ன்னு இருக்காங்க அம்மாவுடைய ஒரு சேல்ரி வெச்சி தான் இப்போ வீட்டை பார்த்துன்னு இருக்கோம் வீட்டில் யார் யாருன்னா நானும் அம்மா அக்கா அப்பா நாங்கள் நாலு பேர் மட்டுந்தான் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி அம்மாக்கூட பிறந்தவங்க வந்து மூணு சி சி சித் சித்தா இருக்காங்க அவங்களுக்கு வந்து தம்பிங்க பாப்பாங்கள்லாம் இருக்கிறதால நாங்கள் ஜாய்ன் ஃபேமிலியாக இருக்கிறதால எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சிக்கல எல்லோரும் ஒன்னாகதான் இருப்போம் பட் ஆனால் நான் பார்த்தனா ஆ ஆறாவதில் இருந்தே நான் ஹாஸ்ட்டலில் தான் படிக்கிறேன் ஆனால் அதனால் வந்து அப்பா அம்மாவுடைய அன்பு என்னால் எனக்கு வந்து சரியாக கிடைக்கல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுலேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாட்டி பாட்டி தாத்தா கூட வளர்ந்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து அப்பா அம்மா என் கூட வந்தாங்க பட் ஆனால் நான் ஹாஸ்ட்டல் போய்ட்டேன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்போது ஆறாவதில் இருந்தே இப்போ காலேஜ் வரைக்குமே நான் ஹாஸ்டலில் படிக்கிறதால் அவங்களுடைய அன்பை என்னால் உணர முடியலை பட் தூரத்தில் இருந்தாலும் அவங்க எனக்கு என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் அதை நினைச்சி தான் நான் படிக்கிறேன் அவங்களுக்காக மட்டுந்தான் நான் படிக்கிறேன் ஹாஸ்ட்டலில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நான் எடுத்துக்காமல் நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டத்தை நினைச்சு அவங்களுக்காக தான் படிச்சுன்னு இருக்கேன் அவங்களுக்கு எது எது பிடிக்கும் எது எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறேன் என்னுடைய பெரிய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுடைய சந்தோஷம் மட்டுந்தான் என்னுடைய பெரிய ஆசையே அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் நான் இருக்கேன் எங்கள் அக்காவுடைய ஆசையும் அதுதான் அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களை ஹாப்பியாக இருக்கணும் அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஆசை நான் நல்ல துணி போடலனாலும் எங்கள் அப்பா அம்மா நல்ல துணி போடணும் இப்போ வர போகிற காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை பார்த்துக்கணும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் மற்றவங்க எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் அவங்களை அவங்க அவங்களை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ஆசையே மற்ற அப்பா அம்மா வந்து பார்த்து பார்த்து ஷெரினும் டார்த்தியும் அவங்களை நல்லா பார்த்துக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படுற அளவுக்கு நான் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய பெரிய கனவாகவே இருக்குது